ஸோ தமிழ் உலகினிலே தாய்மொழியாம் தமிழ்மொழி அப்படினு யாரும் சும்மா சொல்லலை இப்போது வந்து எத்தனையோ ஆட்சி கால எத்தனையோ வந்துரு சிவாஜி வந்திருக்காரு இது எத்தனையோ பேர் வந்துட்டு வந்து வந்து இந்தியாவை வந்து ஆட்சி புரிஞ்சாலும் அதில் எத்தனை எத்தனை எத்தனை ராஜாக்களைக் கடந்தும் கடந்து நம்ம தாய்மொழி மட்டுந்தான் வந்துட்டு எந்தவொரு துணையும் இன்றி வேரூன்றி நின்ற தமிழ்மொழி சொல்லப்போனால் அதேமாதிரி வந்து வீர ராஜராஜ சோ சோழனாக இருக்கட்டும் ஆதித்ய க கரிகாலனாக இருக்கட்டும் எல்லாருமே தமிழ் மொழியை வந்து சிறப்புற்றி போற்றிருக்காங்கனுதான் சொல்லணும் அதேமாதிரி வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து அவ்வளோ அழகியா அவ்வளோ அழகாக செம்மொழியில் பேசியிருப்பாரு அதேமாதிரி கவிஞர் வைரமுத்துவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தமிழை வந்து ஒரு உயர்வான இடத்துல வச்சுதான் அவங்க வந்து உயர்வான இடத்துல வச்சுருக்காங்க அதேமாதிரி பெரியாரும் வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞராக சொல்லலாம் எப்படி தமிழ்மொழி இந்தளவுக்கு வந்து உலகம் போற்றும் மொழியாக இருக்குது அப்படினா வந்து அதுக்குக் காரணம் வந்து பெரியார்தான் இப்போது வந்து நம்ம தமிழ்மொழியை வந்து ஸ்ரீலங்காவில் பேசுகிறாங்க அமெரிக்காவில் சீனா ஜப்பான் இங்குட்டு நிறையப் பேரில் நிறையப் பேரு வந்து பேச ட்ரை பேச பேச வந்து விருப்பப்படறாங்க அதனாலயே வந்து நம்ம நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து நமக்கும் மட்டும் ஸ்பெஷல் இல்லை இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாடுனுதான் ஒரு ஒரு எடை இடம்தான் சொல்லணும் அதனாலயே வந்த தமிழன் தமிழ்னால் தமிழனாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பெருமைப்படணும் உயிர் உள்ளவரை மூச்சு உள்ளவரை நான் கூறுவேன் தமிழன் என்று